எல்பிஜி சிலிண்ட்ரு அப்படின்னு பார்த்தோன்னா நூறு நோட்டில் தொண்ணூறு சதவீதம் மக்களிடையே புழக்கத்தில் இருப்பது எல்பிஜி சிலிண்டர்தான் ஏன் இந்த எல்பிஜி சிலிண்டரை பயன்படுத்துகிறோன்னா சமைக்கிற நேரம் வந்து கம்மியாகிறது அதனாலயே எல்பிஜிங்கிறது கிராமப்புற மக்களிடையே போய் சென்றடைந்திருக்குது அதனால் மக்கள் வந்து அந்த எல்பிஜி சிலிண்டர மிகவும் விழிப்புணர்வோட பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் எக்ஸ்பேரி டேட்டு அதை வந்து கேஸ் எல்பிஜி சிலிண்டரை டெலிவரி பண்ணும் டெலிவரி பாயிடம் எக்ஸ்பேரி டேட் கேட்டு அதைப் பயன்படுத்த வேண்டும் அதுமட்டும் இல்லாமல் பாதுகாப்பாக இந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்கள் எல்லாம் எல்பிஜி சிலிண்டரு அருகே வைப்பதை தவிர்க்கணும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது குழந்தைகளை அந்த எல்பிஜி அருகே விளையாட விடுவது அந்தமாரி இதே போல் அலட்சிய காரணங்களால் சில விபத்துகள் நேரிடுது அதனால் எல்பிஜிகளை பயன்படுத்தும்போது மிகவும் பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் இது முக்கியமான ஒன்று அதுமட்டுமில்லாமல் இந்தச் சிலிண்டர் வால்வுகளை அடிக்கடி சோதனை பண்ணி பார்க்க வேண்டும் எதாவது சிலிண்டரு வெளியேறுகிறதா நறுமணம் எதாவது வருகிறதா அப்படி அந்தச் சிலிண்டரு வால்வுகளை செக் பண்ணனும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சரி நைட் இரவு துாங்கப் போகிறதுக்கு முன்னாடியும் சரி அந்தச் சிலிண்டருகளை ஆஃப் செய்து வைத்திருக்கோமா என ஒரு முறை கன்ஃபார்ம் செய்தபிறகே நாம் வந்து தூங்கச் செல்ல வேண்டும் இப்படி அந்த சிலிண்டரை ஆஃப் பண்ணாமல் நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது கம்ப்ரஷன் வாய்வு அப்படிங்கிறதுனால இந்த எல்பிஜி வந்து மிகவும் ஆபத்தை உண்டு பண்ண கூடியது அதனால இன்றுக்கு நாம் நம் அருகில் உள்ளவர்கள் எதிரில் உள்ளவர்கள் யாவருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கணும் இது முக்கியமான ஒன்று அதனாலயே இந்த எல்பிஜி சிலிண்டர்களை பாதுகாப்பாக கையாள வேண்டும் இது முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆகும் சிலிண்டரை ஃபர்ஸ்டு ஆஃப் பண்ணி வைக்கணும் அதுமட்டும் இல்லாமல் இந்தச் சிலிண்டர்களை வந்து மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும்